ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாம் பூக்கடை தான் பேசுகிறோம் என்னான்ன பூ வேணும் உங்களுக்கு முல்லைப்பூ இருக்கு முல்லைப்பூ இருக்கு மல்லிகைப்பூ இருக்கு காக்கரட்டான் பூ இருக்கு செவ்வந்தி பூ இருக்கு ரோஸ் இருக்கு பன்னீர் ரோஸ் இருக்கு உங்களுக்கு என்னமாரி பூ வேணும் எல்லா பூவுமே தேவைப்படுமா உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒரு கிலோ வந்து இரநூறுவா சரிங்க என்னான்ன வே பூ வேணும்ன்னு சொல்லுங்கள் எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்கள் ஆ டெக்கரேட் எல்லாம் பண்ணுவோம் ம் டீமாக வச்சுருக்கோம் வெட்டிங்கா இல்லை என்கேஜ்மெண்ட்டா என்னான்னு சொல்லுங்கள் அதற்கேத்தமாரி நான் சரி பண்ணிடலாம் மொத்தம் மண்டபத்துக்கு மட்டும் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆகுங்க இதெலாம் டிஸ்கவுண்ட் கிடையாதுங்க வேணா பூலாம் வாங்கினா அதில் தான் டிஸ்கவுண்ட் உண்டு இல்லை நாங்களாக தான் பண்ணுவோம் யாரும் ஹெல்ப் எல்லாம்

தேங்க் யூ